வணக்கம் சார் நான் நாகபட்டிணத்துலேருந்து வரேன் உங்களோடய ஹோட்டல் பற்றி கேள்விப்பட்டேன் சார் ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நறைய எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதோட உங்கள்கிட்ட ஃபுட் ஏதுவும் நம்ம பல்க்கா ஆடர் குடுத்தோனா நல்ல சொன்ன டைமுக்கு பண்ணித் தருவீங்க அதோட டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க என்ன விஷயோனா எங்களுக்கு நெக்ஸ்டு மந்த் அடுத்த மாசத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் அதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக ஒரு நல்ல டேஸ்டியான அதிகமாக யாரும் யூஸ் செஞ்சுருந்துக்காத ஒரு டிஷ்ஷை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டிஸ் டிஷ்ஷஸ் என்னென்லாம் உங்கள் ஹோட்டலில் இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணிடுவோம் சார் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குவாண்டிட்டி ஜாஸ்தி வேணும் எங்களுக்கு ஒரு நூறு பேர் வருவாங்க அவங்களுக்கு எல்லாரும் சாப்பிடுட்டு எல்லாரும் நல்லா திருப்தியாக போகணும் அதுக்கேற்ற மாரி எங்களுக்கு ஒரு டிஷ்ஷூ வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எல்லாமே நாங்கள் முன்னாடியே ஒரு அட்மாஸும் கொடுத்து அட்வான்ஸு கொடுத்துட்றேன் முடிச்சதுக்கு அப்புறமா அமௌண்டு நான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்டு பே பண்ணி செட்டில் பண்ணிடறேன் சார் ஒரு நல்ல டிஷ்ஷாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும் ஸ்வீட்டும் இருக்கணும் காரமாகவும் இருக் காரமும் இருக்கணும் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷாக இருக்கணும் சார் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆடர் கொடுத்துட்றன்